வணக்கண்ணா நான் இப்போ உங்கள் கடையில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆ முப்பதாயிருவாக்கி பர்ச்சஸ் பண்ணிருக்கண்ணா முப்பத்தயிருவாக்கி நான் உங்கள் கடையில் இருந்து பொருள் வாங்கிருக்கிறேன் ஒரு தள்ளுபடி கூப்பன் கூட கொடுக்குலீங்களே தள்ளுபடி கூப்பன் கொடுத்தினா நல்லா இருக்கும் இல்லைகளா நீங்கள் கொடுத்தீங்க அதில் என்ன ஒரு சும்மா ஒரு முப்பதாயிருவாக்கி வாங்கினா ஒரு ரெண்டாயிருபா மதிப்புள்ள கூப்பனை கொடுத்தா எப்படிண்ணா எங்களுக்கு கட்டுப்படி ஆகும் கொடுங்க எதா ஒரு பொருள் கொடுங்க இல்லை ஒரு மர கன்று கொடுங்க அந்த மாதிரி எதாவது ஒன்று கொடுத்தா தான் பரவாயில்லை மர கன்று ஏன் மர கன்று கொடுக்கலாமுலண்ணா நீங்கள் ஏன் மர கன்றுலாம் கொடுத்தீகனு வச்சிகோங்களேன் ரொம்ப பயன்னுள்ளதாக இருக்கும் சு அதே மாதிரி இப்போ கூப்பனே கொடுக்குறீங்க அடுத்த முறை நாங்கள் வரும் போது ஒரு இருபது பர்சன்டேஜ் தள்ளுபடி ஒரு முப்பது சதவீதம் தள்ளுபடி அந்த மாதிரி எதாது ஒரு கூப்பன் கொடுத்தீங்கன்னா ரொம்ப உபயோகமாக இருக்கும் சும்மா ஒரு ரெண்டாயிருபா வந்து நீங்கள் கழிச்சிங்கான எப்படிண்ணா எங்களுக்கு நல்லா கட்டுப்படி ஆகும் நீங்க யோசித்து பாருங்கண்ணா இப்போ நான் வந்து முப்பதாயிருவாக்கு பொருள் எடுத்திருக்கேன் இதே வேறே கடைக்கு போயிருந்தனா அதே முப்பதாயிருவாக்கி நான் பொருள் எடுத்தனா அவங்க எவ்வளோ பொருள் எனக்கு ஒவ்வொரு பொருளுக்கும் எதாது ஒரு பொருளுக்கு இலவசம் கொடுப்பாங்க இல்லை எதாது ஒரு பொரு இந்த பொருளுக்கு இன்னொரு பொருள் இலவசம் அப்படி கொடுப்பாங்க இல்லை இந்த ரெண்டு பொருள் எடுத்தால் இன்னொரு பொருள் இலவசம் அந்த மாதிரி எதா கொடுக்குறாங்க நீங்கள் அப்புடிலாம் ஒன்றுமே கொடுக்குலீங்களா எதாது ஒன்று கொடுங்க அப்புடின்னா தான் நாலு பேர் வருவாங்க போவாங்க நீங்கள் மொட்டையா இப்படி கொடுத்தீங்கனா எப்படி பெ சின்ன ஆர்டராக கொடுத்துருங்க எவ்வளோ பெரிய பெரிய ஆர்டருலாம் வாங்கியிருக்கேன் நானு மறுபடி உங்கள் கடைக்கு தான் வர போகிறேன் நான் மறுபடியும் மறுபடி வந்துக்கிட்டே தான் இருப்பேன் எனக்கு தெரிஞ்ச நாலு பேற்றுயும் உங்கள் கடைக்கு நானு வந்து இந்த கடைக்கு போங்க நல்லா இருக்கும் அப்படின் நான் சொல்லுவேன் அதவிட்டுப்விட்டு மறுபடியும் நான் வர கூடாதுனு நினைக்கிறீங்களா சொல்லுங்க இல்லைல்ல அப்படிங்கம் போது நல்லா பார்த்து கொடுங்கண்ண நல்லா ஒரு என்ன சொல்ல இப்போ நீங்கள் முப்பதாயிருபா போட்டுதுனா ஒரு ஐயாயிருபா ஒரு ஒரு பெரிய ஒரு பெட்டி கொடுங்க இல்லை ஒரு இன்னொரு ரெண்டு சட்டையை சேர்த்து கொடுங்க இல்லை ஒரு வாஷிங் மிஷினோ அந்த மாதிரி சின்ன பொருள் எதாது ஒன்று கிடைச்சா கொடுக்கலாம் இல்லைங்கண்ணா பாருங்க எதாது ஒன்று பண்ணிக்கொடுங்க எங்களுக்கு அப்போ தான் நாங்கள் அடுத்த முறையும் வருவோம் இப்படி நீங்கள் பண்ணீங்கன்னா நாங்கள் அடுத்த முறை வர மாட்டோம் நாங்கள் வேறே கடைக்கு போய் இதே மாதிரி நாங்கள் நான் ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை மூணு மாதத்துக்கு ஒரு முறை இப்படி தான் முப்பதாயிருவாக்கி நான் பொருள் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் நீங்கள் இப்படி பண்ணீங்கன்னா எப்படி நான் மறுபடியும் உங்கள் கடைக்கு வருவேன் ம் அதெலான் இப்போ நல்லா இருக்காது எதாது ஒன்று பார்த்து பண்ணிக்கொடுங்க அப்போ தான் ரொம்ப நல்லா இருக்கும் சரிங்களா